ஆமாங்க இங்கே சுற்றுலாப் பயணிகள் நிறைய பேர் இங்கே வந்து பார்க்குறத்துக்கு வருவாங்க முக்கியமாக இங்கே இருக்கிற இடம் வந்து ஒகேனக்கல்னு சொல்லிவிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே எல்லா ஸ்டேட்டில் இருந்த ஆளுங்களும் இங்கே வருவாங்க பக்கத்துப் பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது அதியமான் கோட்டையில் கால பைரவர் கோயில் இருக்குது அப்றம் அதே இதில் கோட்டைக் கோயிலில் வந்து பழங்கால கோயில் அது ரொம்ப அருமையான இடம் அதெல்லாம் ஒகேனக்கல் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க தருமபுரியில் இருக்கிறவங்க அடுத்த ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் ஆளுங்க வருவாங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப அருமையாக அங்கே வந்து குளித்துட்டு எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டு அருமையாக போவாங்க அருமையாக இருக்கும் மீன் பொரியல் மீன் குழம்பு எல்லாமே அப்றம் வந்து